எங்கள் வீட்டில் ஒன்றிலிருந்து நாலு கழிப்பறை இருக்குது ஒரு ஒரு பெட் ரூமுக்கு ஒவ்வொரு கழிப்பறை இருக்குது ஆமாம் சிரமம்லாம் ஒன்றும் இல்லை வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா கழுவுவோம் ஒன்று நான் கழுவுவேன் இல்லைனா எங்கள் வீட்டில் கழுவுவாள் அதே சமயம் அந்த ஹார்பிக்கு இதெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக இருக்கும் அது கொஞ்சம் கூட அழுக்காக இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வைக்கிறது ஆனால் பாத்ரூம்லலாம் வந்து ஃபிராகிரன்ஸ்லாம் வைப்போம் நல்லா சுத்தமாக இருக்கும் எங்களுக்கு சிரமம் எல்லாம் எங்கள் வீட்டில் உள்ள கழிப்பறையினால் சிரமம்லாம் கிடையாது எங்கே போனாலும் நான் வீட்டுக்குதான் ஓடி வந்துடுவேன் வெளியிலேலாம் போக மாட்டேன் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற கழிப்பறை ரொம்ப சுத்தமாக வைப்பேன் நம்ம ஆமாம்